எங்கள் ஊரில் விவசாயம் தான் முக்கியமான தொழிலு விவசாயத்துல மழை காலத்தில் நெல் கரும்பு கடலை உளுந்து சோளம் கம்பு தான் விவசாயம் நெல் வந்து நாற்று போட்டு வயல் ஒட்டி அதெல்லாம் உரம் எல்லாம் போட்டு அதான் எருவெல்லாம் தழைகளெல்லாம் போட்டு நடுறோம் நட்டால் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சி மூட்டை முப்பது மூட்டை நெல் கிடைக்கும் அதே போல் கம்பு மிளகாயும் அப்படி தான் தக்காளி வெண்டைக்கா முள்ளங்கி பீர்க்கங்கா புடலங்கா இந்த நாட்டு காய் எல்லாம் அப்புறம் பரங்கிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து வயலில் ஒரு சைடு கரை ஓரமாக போட்டு வைப்போம் இது நல்லா காய்க்கும் ஒரு வீட்டு செலவுக்கும் ஏதோ வரும் அதே போல் விற்கிறதுக்கும் வரும் மற்ற முள்ளங்கி இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு காக் குழி அரை குழி போட்டோம்னா ஒரு சந்தையில் கொண்டு போய் முள்ளங்கி விற்போம் கத்திரிக்காய் விற்போம் தக்காளி விற்போம் அது ஏதோ செலவுக்கு வீட்டு செலவுக்கு பிள்ளைங்க பஸ் செலவுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு செலவுக்கு ஆகும் பென்சில் பேனா வாங்க இது மாதிரி தான் சின்ன சின்ன விவசாயம் பண்ணுவோம் அதே பெரிய விவசாயம் நெல் கம்பு சோளம் தான் கரும்பு போடுவோம் கரும்பெல்லாம் வருஷத்து வெள்ளாமை வருஷத்துக்கு வெட்டி கொண்டு போய் சுகர் சுகர் ஃபேக்டரியில் கொடுத்தால் பணம் அனுப்புவான் செக் அனுப்புவான் தக்காளி செடியெல்லாம் ஆள் உயரத்துக்கு கூட தக்காளி செடி இருக்குது தக்காளி செடினா சின்ன செடியும் இருக்குது மரத்தளவு செடியும் இருக்குது ஹைப்ரிட் தக்காளிலாம் மரம் அளவுக்கு இருக்கும் அந்த தக்காளி உயரமா இருக்கும் எங்கள் ஊர்லல்லாம் மரம் அளவு தக்காளி இருக்குது வீடு உயரம் எவ்வளவு இருக்குதோ அந்தளவுக்கு தக்காளி செடி உயரமா இருக்கும் அதான் தக்காளி செடி இருக்குது மிளகா மிளகா பழுத்ததுன்னா அதை எடுத்து எல்லாம் வெயிலில் காய வெச்சு காய வெச்சு தான் மிளகா வந்து கிலோ எரநூறுவா மு நூறுபா எரநூறுபா எரநூற்றைம்பது ரூபாக்கி விற்போம் மிளகா பச்சை மிளகாய காய வைக்கிறது பழுத்த உடனே எடுத்துக் கொல காய வெச்சி மழை கில பேய்ஞ்சி பனியில் காய வெச்சி விற்கணும் நெல் கம்பும் அப்படி தான் கம்பு வந்து கள சோளம் சோளமும் அப்படி தான் சோளம்லாம் போட்டு கதிர் போட்டு அடிக்கணும் கம்பியில் அடித்து சோளத்தை காய வெச்சி விற்போம் நெல் வந்து இந்த இப்போல்லாம் நெல்லெல்லாம் அறுக்கிறதுக்கு மிஷின் இருக்குது அதில் ஆயிரத்தி ஐந்நூறுபா கொடுத்தா நெல்லை அறுத்து கொடுத்துருவான் கூளத்தை சுற்றிக் கொடுத்துருவான் அவனே மிஷினில் கட்டுக்கு நாற்பது ரூபா சுற்றிப் போட்டுருவான் கோ நெல்லை அறுத்து ட்ரெக்கில் ஏத்திவிட்டு வந்து வீட்டில் அதை நல்லா காய வெச்சி அளந்துக்குவோம் மூட்டை ஆயிரத்தி எழ்நூறு ஆயிரத்தி ஐந்நூறு கொறைச்சு அம்மன்னு அது இதுன்னு எல்லா அம்மன் இருக்குதுங்க அர்ச்சியா பொன்னி இருக்குது குருவை இருக்குது நெல்லை பொறுத்து இப்போது வெலை இருக்குது ஆந்திரா பொன்னி இருக்குது ஆந்திரா பொன்னி ஆயிரத்தி நூறுபா அர்ச்சனா அம்மன் பொன்னி ஆயிரத்தி எரநூறு அர்ச்சனா பொன்னி ஆயிரத்தி நூறு நெல்லை பொறுத்து ரேட் இருக்குது நெல் தான் விவசாயம் வெலை ஆனால் ஒரு ஏக்கர் ஓட்டி வெ விவசாயம் பண்ணுறதுக்கு செலவு இருபத்தஞ்சி ரூபா ஆகும் கிடைக்கிறது ஒரு பத்து ரூபா கிடைக்கும் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு பனின்னு இல்லை வெயில் இல்லை மழை இல்லை அலையணும் பூச்சி கடித்தாலும் உண்டு புழு கடித்தாலும் உண்டு எது கடித்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான் ராத்திரியில் போய் தண்ணி அடைக்கணும் கரெண்டு வேறு சரியாக வராது பத்து மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு விடுவான் விடியற்காலம் மூணு மணிக்கு ஆஃப் பண்ணுவான் அப்புறம் மூன்றைக்கு விடுவான் அஞ்சுக்கு ஆஃப் பண்ணுவான் மூ மும்முனை ச க கரெண்டு இழுத்தாத்தான் வயலில் தண்ணி பாயும் மூணு சேத்து ஏரி தண்ணிலாம் வயலுக்கு வராது கிணத்து தண்ணி தான் வயலுக்கு அது கேணிக்கு மும்முனை மோட்டார் மும்முனை சர்விஸ் எல்லாம் மூணு பேஸ்ல கரெண்ட் இருந்தால் தான் மோட்டர் ஓடும் ரெண்டு பேஸ்ல ஓடாது இந்த மூணு பீஸ் கரெண்டு எப்போ இருக்கோ அப்போல்லாம் போய் வயலில் போய் தண்ணி விடணுங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நெல் எடுத்தோம்னா நைட்டு பூரா அங்கே தான் பத்து மணிக்கு போனால் காலைல தான் வீட்டுக்கு வருவோம்ங்க அவ்வளவு வேலை இருக்குது விவசாயத்துல செலவு ரொம்ப இருக்குது அதே போல் வருமானமும் கொஞ்சம் தான் இருக்குது செலவு ரொம்ப மற்ற படி நல்ல அது வாங்கி இருந்தால் சாப்பாட்டுக்கு ஏதோ இந்த வீட்டுக்கு செலவுக்கு போக மீதி ஒரு பத்து இருபது மூட்டை விற்றுக்குவோம் கடலையும் இது ஏன் செக்கு எங்கள் வீட்டுக்கு கடலெண்ணெய் போக பத்து மூட்டை விற்றுப்போம் எள்ளும் அப்படி தான் ஒரு ரெண்டு செக்கு போட்டு மீதியை வித்துடுவோம் காய் கட்டைலாம் எங்க வீட்டுக்கு செலவுக்கு வச்சிட்டு ஒரு கிலோ அரை கிலோ வெச்சிட்டு மீதியை பூரா கொண்டு சந்தையில் மொத்தமாக கொடுத்துருவோம் கிலோ ஒரு முப்பது நாற்பது ரூபானா எங்ககிட்டே முப்பது ருபாய்க்கு தான் வாங்குவான் பத்து கிலோ இருபது கிலோ காயை கொடுத்துருவோம் முள்ளங்கி அப்படி தான் கொத்தமல்லி தழை இதெல்லாம் கொண்டு போய் சந்தையில் வித்துவிடுவோம் அதை விற்று அந்த காசை கொண்டு வந்து புள்ளைகள படிப்பு செலவுக்கு பஸ்ஸுக்கு பேப்பர் வாங்க பென்சில் வாங்க ஏதாவது செலவுக்கு தான் ஆகும்